சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து காரைக்குடி நாங்கள் காரைக்குடியில் வந்து செட்டிநாடு சாப்பாடுதான் வந்து ஃபேமஸு செட்டிநாடு சாப்பாடுனா வந்து நான் வெஜ் அந்தமாதிரி அந்தமாதிரி தான் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும் அது போக செட்டிநாடு ஸ்நாக்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் வந்து அதிரசம் முறுக்கு அதலாம் வந்து அரிசி மாவில் தயார் பண்ணி நல்லாயிருக்கும் அது வந்து டேஸ்ட் அது வந்து கொஞ்சம் ஃபேமஸு வேற வந்து சாப்பாடில் வந்து சிக்கன் மட்டன் அது வந்து மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணி செய்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றபடி வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை